ஹலோ சொல்லுங்கள் யார் லோனு என்ன என்னாத்து என்ன பிஸ்னஸ்காக லோனு வேணும் மாடு எவ்வளோ வேணும் லோனு ஐம்பதாயிர ரூபாயிக்கு மே மாடு வாங்கிடுவிங்களா இதுக்கு முன்னாடி மாடு வளர்த்துருக்குறத்துக்கான வழிமுறையெல்லாம் தெரியுமா ரெண்டு மாடு வச்சுன்னு இருக்கிறீங்களா கொட்டாய் கொட்டாய் போடுறது ஆ முன்னாடியே இப்போ இப்போ கொட்டாயெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிகிட்டு இருக்குறிங்கோ ஒரே ம் ம் மாடு இது ரெண்டு பா ஆ முன்னாடியே ரெண்டு மாடு இருக்குது இப்போ எத்தனை மாடு வாங்கிறிங்கோ ஐம்பதாயிர ரூபாயிக்கு ஆ ஒரு மாடு கா சரி சரிங்கம்மா சரி அதிகமாக லோனு இதுக்கு முன்னாடி வேறு எங்கேன்னா வாங்கி இருக்குறிங்களா வாங்கி மாதம் மாதம் கட்டிடுறிங்களா ஆ சரி நான் இனிமே நான் பார்த்து ஆ பார்த்து பார்க்குறேன் நான் இதில் எதுன்னா சிதுலு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்லிவிட்டு சொல்லுறேன் ஆ கொஞ்சம் கரெக்டாக கட்டிவிடுங்க எடுத்துட்டுனா கரெக்டாக கட்டுறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போதான் நம்பளும் ஆ நல்லா எல்லா இடத்துலியும் பேர் கிடைக்கும் நல்லா இடத்துல வாங்கமுடியும் ஆ சரி பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் லோன் கொடுக்குறத்துக்கு முயற்சி பண்ணுறோம் ஓகே ஆ ஆ